வணக்கம் மேடம் ஆ நான் இப்போதான் மேம் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கூலில் ஆ ரொம்ப சந்தோஷம் மேம் என்னோட என்னோட நேம் ரீனா வா மேம் எனக்கு நிறைய இதில் டௌட் இருக்கு மேம் நம்ப ஸ்கூல் ப்ரொசீஜர் அதை கொஞ்சம் டௌட்டை க்ளியர் பண்ணிவிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே மேம் ஓக் ஸ்கூலில் எத்தனை வா எத்தனை மணிக்கு மேம் வரணும் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம்

ஓகே மேம் ஆ வேறு ஒன்றும் டௌட் இல்லை மேம் இது மட்டும் க்ளியர் பண்ணிவிட்டா போதும்ன்னு நினச்சேன் மேம் நான் ஓகே மேம் நான் போய் ஃபர்ஸ்ட் நாள் க்ளாஸ் அட்டண்ட் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்